சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பொருட்களின் விலைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியாபாரியிடமிருந்து இவர்கமா இவங்க வாங்கி விற்கிறதுனால அந்த பொருட்களில் வந்து விலை அதிகமாக தான் வெச்சி விற்பாங்க இப்போ வார சந்தைகளிலோ உழவர் சந்தைகளிலோ பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் நேரடியாகவே விற்பனை பண்ணுறாங்க அவங்க நேரடியாக விற்பனை பண்ணுறதுனால விலையை வந்து குறைவாக தான் கொடுக்குறாங்க அதே வந்து பொருளும் ரொம்ப தரமானதாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ப்ரெஷாவும் இருக்கும் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து அவங்களும் அப்படி தான் இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு வியாபாரிகிட்டேயிருந்து பொருளை வாங்குறதுனால அவுங்க பொருட்களின் விலையில் வந்து அதிகமாக தான் வெச்சி விற்கிறாங்க இதே வார சந்தையில் உழவர் சந்தையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பொருளும் ரொம்ப தரமானதாகவும் இருக்கும் விலை வந்து மலிவாகவும் இருக்கும் அதனால் தான் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரோட வெலை வா வாராந்திர சந்தைகளின் விலையையும் பொருளின் தரமும் மிகவும் நன்றாக உள்ளது